வாங்கம்மா எந்தூர்லேருந்துமா வர்றீங்க சரி சரி சொல்லுங்கள் என்ன பூ பூ கொ பூ பூ பூ பூ போடுறவங்களா சரி சரி கொண்டாங்க கொண்டாங்க பார்க்கறேன் எப்படி இருக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதா வே பிஞ்சு கிஞ்சிலாம் பொறிக்கிட்டு வந்துருக்கீங்களா சரி சரி சரி கொண்டாங்க பார்க்கலாம் ஆ பரவாயில்லை பூ நல்லா தான் இருக்குது எங்களுக்கு எவ்வளோ வே டெய்லி எவ்வளோ பறிக் பறிக்கிறீங்க ஆள் போட்டு பறிக்கிறீங்களா நீங்களாக பறிக்கிறீங்களாமா சரி சரி எங்களுக்கு டெய்லியும் ரெகுலராக இந்த நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி இருந்தால் ஒ வந்து டெய்லியும் ஒரு பத்து பத்து கிலோ கொண்டு வந்து கொடுத்துடுங்க ஆ கிலோ சீசன் டைம்மில் ஒரு பத்துரூவா கூட வாங்கிக்கங்க சீசன் இல்லனா ஒரு பத்துரூவா கம்மியாக கு கொடுங்க ஏன்னா நாங்களும் அப்புறம் பூவை உதிரியை வாங்கி கொண்டு போய் கட்டிதானே பொலப்பை ஓட்டணும் ஆளுங்களுக்கு ஆளுங்களுக்கு எனக்கு இன்னைக்கு ஒரு பத்து கிலோ கொடுத்துட்டு போங்க பூ மட்டும் கொஞ்சம் பெருத்து சைஸ் கரெக்டாக கொண்டாங்க சின்னதும் பெருசுமாக தனி தனியாக கொண்டாங்க ஆ சரிம்மா ரெகு ரெகுலராக கொண்டு வந்து நீங்களாக கொடுத்துருங்க ஆ ஏன்னா கடையில் ஆள் இல்லை வாங்கிகிட்டு வர்றத்துக்கு இல்லை எம்மா எல்லா நாளும் ஆயிர்ரூவா உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட ஆயிர்ருவாக்கு வாங்கி நாங்கள் எவ்வளோக்கு விற்கிறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆமாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணுமா நம்ம சீசன் டைமில் நாங்களே எட்நூற்றி தொள்ளாயிரம் கொடுத்துட்றோம் மற்ற டைம்னா ஒரு ஏழ்நூறு அறநூறுக்கு அறநூற்றம்பது எழுநூறுக்கு கொடுங்க ஆ சரி சரி சரி ஆ கதம்பத்துக்குலாம் வாங்கி கதம்பம் கட்ட வாங்கிக்குறோம் இப்போதிக்கு இதை கொண்டு வந்து கொடுங்க அப்புறம் அதெல்லாம் வந்துக்கு அப்புறம் சொல்லுங்கள் வாங்கிக்குறோம் சரிம்மா சரி ஆ சரிம்மா சரிம்மா ஆ ம்